எங்கள் தாத்தாவிடமிருந்து கேள்விப்பட்ட பெரிய தலைவர்கள் யார் யார்ன்னு பார்த்தா மஹாத்மா காந்தி காமராஜர் ஜவர்ஹலால் நேரு இவர்களை பற்றி எங்கள் தாத்தா நிறைய சொல்லியிருக்காரு காந்தியடிகளை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா அகிம்சை வழியில் வந்து போராடி நிறைய நமக்கு விடுதலையும் வாங்கி தந்துருக்கார் என் தாய் நம் நாட்டின் விடுதலைக்காக ஒத்துழையாமை இயக்கம் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் உப்பு சத்தியாகிரகம் போன்ற பல்வேறு போராட்டங்களை அகிம்சை வழியில் நடத்தி நம்மளுக்கு விடுதலை வாங்கி தந்துருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்ணல் காந்தியடிகள் வந்து விதி இருக்கு இவர் வந்து கோட்சே என்ற மத சட்டத்தினால் வந்து சுட்டுக்கொல்லப்பட்டார் இவரு வந்து அகிம்சை சத்தியம் சாந்தம் ஆகிய குணங்களின் மொத்தம் உருவமாக விளங்கியதனால் தான் நம்ப காந்தியடிகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு எங்கள் தாத்தா பெருந்தலைவர் காமராஜரை பற்றியும் நிறைய சொல்லியிருக்காரு இவர் வந்து தொடக்கக்கல்வி மட்டுமே படிச்சார் இவரால் குடும்ப சூழ்நிலை காரணமாக வந்து படிக்க முடியாமல் போயிடுச்சி அதனால் இவர் வந்து அவங்க மாமா வீட்டில் துணிக்கடையில் அவர் தந்தையை இழந்த பிறகு காமராஜர் வந்து தந்தையை இழந்த பிறகு என்ன பண்ணாருன்னா குடும்பச்சூழ்நிலை காரணமாக தனது மாமாவின் துணிக்கடையில் வந்து வேலை செஞ்சாராம் செய்தித்தாள்களை படிச்சும் தலைவர்களின் சொற்பொழிவுகளை கேட்டும் அரசியலையும் நாட்டுபற்றையும் வளத்துக்கொண்டார்ன்னு சொன்னார் எங்கள் தாத்தா காங்கிரஸ் கட்சியின் தொண்டனாக சேர்ந்தாராம் காமராஜர் முதலமைச்சர் ஆனதுமே ஜாதி மத வேறுபாடு இல்லாம எல்லா பிள்ளைங்களுக்கும் வந்து எல்லாருமே நல்ல படிக்கணும்ன்ற எண்ணத்தோட அனைத்து குழந்தைகளுக்கும் என்ன பண்ணாருன்னா கல்வி இலவசமாக இலவசம் கல்வி வந்து இலவசமாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம் எல்லா கல்வியும் வந்து பள்ளி இல்லாத ஊரில் எல்லாம் பள்ளிக்கூடங்கள் வந்து திறந்து வைத்தாராம் நான் படிக்காவிட்டாலும் இந்த தேசம் படிக்க வேண்டும் என்று நினைத்தவர் தான் நம்ம காமராஜர்ன்னு சொல்லிருக்கார் எங்கள் தாத்தா கல்வியை என்ற சொத்தை பெற்றுவிட்டால் வறுமை தானாகவே அழிஞ்சு போய்ரும் காமராஜர் கொள்கை என்று சொல்லுவார் எங்கள் தாத்தா அப்படி சொன்னார் நிறைய அருமையான திட்டங்களையெல்லாம் நிறைவேற்றி வச்சாராம் நீர்ப்பாசனம் நீர்மின் திட்டம் போன்றவையெல்லாம் தொடங்கி வைத்தார்ன்னு சொன்னார் ஐந்துமுறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாராம் நான்குமுறை வந்து பாராளுமன்ற உறுப்பினராகவும் இருந்தாராம் மூன்று முறை வந்து தமிழக முதலமைச்சராகவும் இருந்தார் அப்படின்னு சொன்னார் எங்கள் தாத்தா பன்னெண்டு முறை வந்து தமிழக காங்கிரஸ் தலைவராகவும் இருந்தாராம் ஐந்து முறை வந்து இந்திய காங்கிரஸ் தலைவர் அது மட்டும் இல்லாமல் பன்னிரெண்டாயிரம் பள்ளிக்கூடங்களை திறந்து வைத்தார் என்று எங்கள் தாத்தா சொல்லினுக்குறார் ஒம்பது அணைகளையும் கட்டினார் தனது குடும்பத்திற்காக ஆதரிக்கும்படி குடும்பத்தை ஆதரிக்கிரத்துக்காக பள்ளிக்கு போகமுடியாம போய்டுச்சி அதனால் எல்லா குழந்தைகளுக்கும் வந்து இலவசக்கல்வி கட்டாயமாக்கி எல்லா குழந்தைகளுக்கும் இலவசக்கல்வி சீருடை இலவச உணவுத்திட்டம் போன்ற பலத்திட்டங்களை செயல்படுத்தினார் இவர் படிக்காத மேதை கர்மவீரர் காமராஜர் அப்படின்னு எங்கள் தாத்தா எனக்கு நிறைய சொல்லியிருக்காரு இவர் வந்து இந்தியாவிலையே முதல் மாநிலமாக மாற்றினார் மஹாத்மா பிறந்த அக்டோபர் இரண்டாம் நாள் கருப்பு காந்தி காமராஜரும் மறைந்தார் இவர் இறந்துட்டார்